ஆமாம்மா சிட்டி சூப்பர் மார்க்கெட்டுலேருந்து பேசுகிறேம்மா ஹோம் டெலிவரி பண்ணுறோம் ஒரு சம் ரூபீஸுக்கு மேலே வந்தால் ஹோம் டெலிவரி பண்ணுறோம் உங்களுக்கு என்ன நிறையா ஆ சரிம்மா நீ சொல் என்னென்ன வேணும்னு ம் ஓ

அரிசி என்ன அரிசிமா வேணும் சரிம்மா சரி

மசாலா மசாலாக்கிட்ட ஈச்சி ஓன் பாக்கெட் போட்டுவிடுறேன் சரிங்கம்மா ஆயில் ஆ சரிம்மா பில் போட்டுட்டு உங்களுக்கு நான் கரெக்ஷன் பண்ணுறேன் உங்கள் அட்ரெஸ் சொல்லுங்க

சரி ஓகே வந்து பே பண்ணுறது வந்து எப்படி நீங்கள் டெலிவரி பாய்ட்ட கொடுத்துர்றிங்களா சரி பொருளையும் பில்லும் என்னம்மா சரிம்மா அதான் பில்லு பில்லையும் பில்லையும் பொருளையும் இன்னும் ஒரு ஓன் ஹவரில் உங்கள் நீங்கள் சொன்ன அட்ரெஸுக்கு வந்து டோர் டெலிவரி பாயை அனுப்பி விட்டுர்றேன் நீங்கள் பொருளை வாங்கிக்கின்னு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாத்துடுங்க பார்த்துட்டு பில்லில் உள்ள அமௌண்ட்டை கொடுத்துருங்க ரைட்டுமா பக்கத்தில் யாராவது இருந்தாலும் சொல்லிவிடுங்க நாங்கள் டோர் டெலிவரிலாம் பண்ணுறோம் பண்ணுறோம் ரேட்டு பக்கத்தில் யாராவது இருந்தாலும் சொல்லிவிடுங்க சரிங்கம்மா சரிங்கம்மா ஒரு ஒன் ஹவரில் அனுப்பிவிட்டுர்றோம்மா